நான் வந்து எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் இங்கிலிஷ் லிட்ரேச்சர் முடிச்சிவிட்டு மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்ஸும் வந்து முடிச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கனா ஹையர் ஸ்டடீஸாக வந்து டாக்ட்ரேட்டு ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அது வந்து பார்த்திங்கனா சேலம் சாரதா க மகளிர் கல்லூரியில எங்கள் பயணத்தை வந்து தொடங்கிருக்கேன் இது வந்து பார்த்திங்கனா எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அடிகோல்னு சொல்லலாம் ஏன்னா நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறப்போ எனக்கு இருந்த ஸ்ட்ரென்த் என்னோட லேங்குவேஜ் தான் அதை வச்சி பிஏ இங்கிலிஷ் வந்து என்ரோல் பண்ணேன் அதில் நல்லாவும் எக்சலாயிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கனா இந்த மாஸ்டர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன் அண்டர் க்ராஜுவேஷன்லையும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன் அப்புறம் பிஹெச்டியில வந்து போஸ்ட் ஹுமனிசம் அப்படின்ற ஒரு ஃபீல்டியும் வச்சி என்னோட தீ டீசஸ் ரிசர்ச் ப்ரப்போஸலை வந்து நான் சப்மிட் பண்ணிருக்கேன் அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஏரியா ஆஃப் ரிசர்ச் தான் நான் நினைக்கிறேன் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அதில் அதிகமான ஈடுபாடு இருந்தனால நான் அந்த போஸ்ட் ஹுமனிசம் அப்படின்ற தியரியை வந்து நான் எடுத்துருக்கேன் இதை வச்சி என்னோட பிஹச்டி நான் முடிச்சிவிட்டு சைட் பை சைட் நெட் எக்ஸாம்க்கு படிச்சிட்டுருக்கேன் இந்த எக்ஸாம்மில் நான் நல்ல மார்க் வாங்கிவிட்டேன் அப்படினா கண்டிப்பாக வந்து ஜெஆர்எஃப்போட ஒரு ஸ்டைஃபன் கவர்மெண்ட் ரிசர்ச் ஃபெலோஷிப்போட நான் வந்து என்னோட பிஹச்டியை முடிச்சிவிட்டு ஒரு அரசு கல்லூரியில வந்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக வந்து ஆங்கிலத்துறைக்கு வந்து போகணும் அப்டிற தான் என்னோட ஆசை இது இல்லாமல் வந்து ஒரு அஞ்சு டூ ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுக்கப்பறமா அயல்நாட்டுக்கு சென் சென்று ஒரு போஸ்ட்டு டாக்ட்ரேட் டிகிரி வந்து அங்கே பண்ணணுன்னு அப்படி பண்ணணும் அப்படினும் விருப்பப்படுகிறேன் இது பார்த்திங்கனா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப்பை வந்து கொடுக்கும் லைஃபை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நான் கொண்டு போகறத்துக்கான என்னோட எல்லாத்துக்கும் எனக்கு பலமே வந்து என்னோட கல்வி தான் அந்த கல்வின்னு பார்க்குறப்போ எனக்கு வந்து இது ரொம்பவே வந்து எ என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் இது எல்லாத்துனாலையும் தான் இந்த அளவு வ வந்து வளர்ந்து நிற்கிறேன் கண்டிப்பாக இனிமே வர தலைமுறையினருக்கும் என்னோட நாலேஜை வந்து நான் அவங்களுக்கும் வந்து கொடுத்து அவங்களோட லைஃபையும் வந்து உயர்த்துவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதற்கான எல்லா முயற்சிலையும் என்னோட நாலேஜை வந்து நான் வந்து ஒவ்வொரு அடிலேருந்தும் வளர்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நிறைய புத்தகங்கள் படிக்கிறது மூலியமாக என்னோட அறிவாற்றல் அப்படின்றத வந்து நான் ரொம்பவே அதிகமாக படர செஞ்சிட்டுருக்கேன் அது வந்து எனக்கும் உதவும் என்ன சார்ந்து என் எனக்கு தொடர்புடைய எல்லாருக்கும் வந்து பயன் உள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில என்னோட எஜுகேஷன் ஜர்னி அப்படின்றத வந்து நான் ஒவ்வொரு இடத்துலேந்தும் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மாற்றிட்டே வரேன் இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு என்னோட பர்ஸ்னல் லைஃப் க்ரோத்தும் ஆகும் சொசைட்டிலியும் என்னால் வந்து நிறைய சேஞ்சஸை கொண்டு வர முடியும் இதுவே வந்து ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் தான் தனியாக நான் வந்து எனக்கு இது ஒரு கோல் அப்படின்றத தாண்டி சொசைட்டியில நம்ப ஒரு இன்ஃப்ளுயன்ஸராக வந்து இருக்கணும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்ஸர் எல்லாத்தையும் தாண்டி சொசைட்டியில நம்ப ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ஜுக்கு நான் வந்துவிட்டேன்னா அதுவே எனக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நான் நினைக்கிறேன்